முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து தற்காப்புக் கலை வந்து ரொம்ப மாறிடுச்சு அந்தக் காலத்தில் வந்து அடிமரை கூட்டு வரிசை வர்மக்கலை சிலம்பம் அடிதடி மல்யுத்தம் இது மாதிரி நிறையா தற்காப்புக்கலை இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஜென இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்படி ஒரு தற்காப்புக்கலை இருக்கா என்னன்னு சொல்லியே தெரியாது ஸோ இதை வந்து அவங்களுக்குத் தெரிய வைக்கிற விதத்தில் வந்து ஸ்கூல் லெவலில் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல்ன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு காம்பட்டீஷன் மாதிரி கன்டெக்ட் பண்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு இன்சார்ஜ் போட்டு அதுக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இது மாதிரி மெயின்டைன் பண்ணும் போது இனி வரப்போற ஜென்ரேஷன்க்கு எல்லாத்துக்குமே வந்து இப்படிலாம் ஒரு தற்காப்புக் கலை இருக்கு நம்மளும் கற்றுக்கலான் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரஸ்ட்டோட கற்றுக்குவாங்கன்னு சொல்லி என்னோட தாட்